உண்மையாலுமே பார்த்தோம்னா முந்தைய காலத்தில் இருந்ததை விட இப்போது ஈரோடு மாவட்டம் வந்து முன்னேறியிருக்குது எதனால் அப்படின் சொல்லி பார்த்தோன்னா மொதலெலாம் வந்து நம்ம ஈரோடு மாவட்டமெலாம் பார்த்தோம்னா ரொம்ப வறட்சி வறட்சிங்கிறத தாண்டி வளங்கள் வந்து அதிகமாக இருக்கும் விவசாயம் நிலங்களாக இருந்தது இப்போது வந்து மனுஷங்களோட இருப்பிடமாகவும் இருக்கிறதுக்கு முன்னேற்றம் அடைஞ்சிருக்கு உண்மையை சொல்லி பார்த்தோம்னா நிறைய தொழில்நுட்பங்கள் இருந்திருக்கு தொழில் நுட்பம் வந்திருக்கு நிறைய தொழிற்சாலைகள் வந்திருக்கு ஈரோடு மாவட்டம் அதை சுற்றி இருக்கிற பகுதிகள் எல்லாம் பார்த்தோன்னா நிறைய கடைகள் அப்புறம் மக்கள் வசிட்டு இருக்கிறதுக்கான இடம் எல்லாமே வந்து அமைஞ்சிருக்குது அது மட்டும் இல்லாமல் நிறைய விஷயங்கள் வந்து இப்போது எல்லாம் ஒவ்வொரு ஒவ்வொரு வகுப்பினரும் பார்த்தோன்னா ஒவ்வொரு இடத்துல வாழ்ந்துட்டிருந்தாங்க இப்போது அதெல்லாமே மாறி போய் எல்லாேரும் ஒரே இடத்துல தங்குகற மாதிரியான சூழ்நிலைகள் வந்து நம்ம நாட்டில் வந்து வந்திருக்குது அதுவும் இல்லாமல் பார்த்தோம்னா சுதந்திர போராட்டம் அதுக்கப்புறம் நிறைய முக்கியமான தலைவர்கள் எல்லாம் வந்து ஈரோடு மாவட்டத்தில் பிறந்தவுங்க இருக்காங்க ஈவன் எடுத்துக்காட்டுக்கு பார்த்தோம்னா தீரன் சின்னமலை அவங்க ஒரு பெரிய எக்ஸாம்பிள் வந்து ஈரோடு மாவட்டத்தில் பிறந்ததுக்கு ரொம்ப பெருமைப்பட்றோம் ஏன்னால் அவ்வளோ பெரிய ஆள் வந்து நம்ம ஊரை சேர்ந்தவுங்க அப்படின் சொல்லிக்கிறதுல நாங்கள் வந்து பெருமை பெருமைப்பட்றோம்